இந்தியாவில் எந்த மாநிலத்துலையுமே பார்க்க முடியாத ஒரு அம்சம் அப்படின்னா எங்கள் மாநிலத்தில் எங்களோட மாவட்டத்தில் உள்ள தேர்தான் திருவாரூர் கோவிலோட தேர் திருவாரூர் தேர்னாலே அவ்ளோவு பெருசு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர் தான் திருவாரூர் தெரு இதை வந்து இந்த அளவுக்கு பெரிய தேர் வந்து உலகத்துலேயே இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க உலகத்துல தமிழ்நாட்ல வந்து தமிழ்நாட்ல மட்டுல்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய தேர் அப்படின்னா அது வந்து திருவாரூரில் உள்ள அந்த தேர் தான் அப்படின்னு சொல்லுறாங்க அந்த தேர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் திருவாரூர் ஆழி தேரோட்டம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் வந்து அவ்வளோ திரண்டு போய் அந்த தேரை போய் வடம் பிடிச்சு இழுப்பாங்க அந்த தேரை வந்து மக்களாலாம் இழுக்கவே முடியாது பின்னாடி வந்த அந்த இது வச்சு வண்டி அந்த பொக்லைன்னு சொல்லுவாங்கல்லையா அந்த வண்டிய முன்னாடிலாம் வந்து மக்கள் வந்து கைவச்சி வடம் பிடிச்சு தான் இழுத்தாங்க அவ்வளோ பெரிய தேரை ஆனால் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிலாம் வந்ததுனால இப்போ வந்து அந்த பொக்லைன் வச்சு பின்னாடி வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி தள்ள தள்ள மக்கள் வந்து அதை வந்து வடம் பிடிச்சு இழுப்பாங்க இன்ன வேறு எந்த மாநிலத்துலையுமே வந்து இதை வந்து நம்ப பார்க்க முடியாது அப்படினா நான் சொல்லுவன் இந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான தேரை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவன்